ஹலோ ஹலோ மேம் சரஸ்வதி மளிகை ஸ்டோருங்களா மேம் எனக்கு ஒன் மன்த்துக்கு தேவையான மளிகை ஜாமானெலாம் வேணும் மேம்

லிஸ்ட்டு எடுத்துக்கிறீங்களா மேம் அஞ்சு கிலோ தக்காளி அஞ்சு நாலு கிலோ வெங்காயம் ஒரு பாக்கெட் கோதுமை மாவு ரெண்டு லிட்டர் கோ கோல்டு விவிடி எண்ணெய் அப்புறம் ஷேம்பு ஒரு சரம் ஒரு கிலோ துணி பவுடர் பத்து துணி சோப்பு ஆ ஹல் பத்து துணி சோப்பு இது இவ்வளோ தான் மேம்

ஆ ஓகே மேம் என்ன மேம் இவ்வளோ பில்லு சொல்கிறீங்க நான் இவ்வளோ இவ்வளோ இது ஆர்டர் பண்ணியிருக்கேனே மேம் எதனால் கொஞ்சம் கம்மி பண்ணியாவது சொல்லலாம்லே என்னங்க மேம் கொஞ்சம் ஒரு பத்து பத்து ரூபாய் கூட கம்மி பண்ணமாட்டீங்களா ஒரு இதில் கூட ஆ ஓகே மேம் ம் ஓகே மேம்

ம் ஓகேங்க மேம் அட்ரெஸ் சொல்கிறேன் மேம் ம் ஓகே மேம் அட்ரெஸ் சொல்கிறேன் மேம் நம்பர் இரநூத்தி பன்னெண்டு அண்ணாநகர் எம்ஜிஆர் ரோடு

ஓகே மேம் கொஞ்சம் சீக் ம் சீக்கிரமாக டெலிவரி பண்ணுங்கள் தேங்க் யூ மேம் ம்